சொல்லும்மா

என்ன அஜாக்ரதையாக இருந்து அதை நீ அதெல்லாம் தொலைச்சு ஐடின்றது ஒரு பாதுகாப்பு இல்லையா ம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்ன்னு வாங்க ஆமாம் ஒர்க் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாத முடியாது இது ஆ இந்த ஒரு நாள் இந்த ஒருநாள் இதே இத தான நினப்பீங்க ம் சொல்லுங்கள் ம் இருந்தாலும் கூட்ன்னு வாங்க அப்போதான் இன்னொருநாள் ஜாக்கரதையாக இருப்பிங்க சென்னை இருந்தாலும் வரச்சொல் அவ்வளவு நீங்கள் அம்மா அப்பா இல்லாத இருக்குறிங்கன்றபோது நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அத ம்

கூப்பிடுற ரெம்ப முக்கியம்தான் அதுக்கெல்லாம் ஃபைன் சரி அதுக்கெல்லாம் ஃபைன் கட்டணுமே ஃபைன் கட்டுறன்னா சரி உங்கள் சிஸ்டருங்க யாரும் இல்லைங்களா பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஆ சரி பணம் எடுத்துன்னு வாங்க எல்லாம் உங்கள் ஆதார் கார்டெல்லாம் எடுதுன்னு வாங்க உங்கள் ஹெச்ஓடிக்கிட்ட வந்து பேசு சொல்லுறதுக்கு நீங்கள் வந்து நம்ப இதை பாருங்கள் சீக்கிரம் உங்களுக்கு ஆ சீக்கிரம் பார் சரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதேன்னா பண்ணுறதுதான் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுங்களே சரி வந்து ஹெச்ஓடி மேடம்கிட்ட ஆ தேங்க் யூ ம் ம்